நான் வந்து எங்கள் வீட்டுக்காரங்கக்கூட லாங் ட்ரிப் போகணுன்னு ஆசைப்பட்றேன் ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த கன்னியாகுமாரி இந்த திருச்செந்தூர் அங்கெல்லாம் லாங் ட்ரிப்ல போகணுன்னு நினைப்பேன் நல்லா நல்லா ஜாலியாக திருச்செந்தூர் பீச்சு அங்கே போகணும் அடுத்து தம்பி தங்கச்சி அவங்களை கூப்பிட்டு போகணும் அத்தை மாமாவை அவங்கள நல்லா பார்த்துக்கணும் அவங்களையும் லாங் ட்ரிப் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு ஏன்னா அவங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டுக்காரங்களை ரொம்ப பிடிக்கும் அவங்க எங்கேனாலும் என்னையை கூப்பிட்டு போக சொன்னால் கூப்பிட்டு போவாங்க அதனால அங்கே லாங் ட்ரிப் போனால் அந்த கோயம்பத்தூர் அங்கே ஈஷா அங்கே போகணும்னு ஆசைப்பட்றேன் அடுத்து எங்கள் அத்தையை ஒரு நாள் கூப்பிட்டு போகணும் அடுத்தது தம்பி தம்பியை கூப்பிட்டு போகணும் தாத்தா பாட்டி அவங்களை கூப்பிட்டு போகணும் கூப்பிட்டு போய்ட்டு நல்லா திருச்செந்தூருக்கு பீச்சிக்கு பார்க்கு அங்கே இங்கே நல்லா சுற்றிப்பாத்துட்டு அப்படி வந்துடணும் அடுத்து அங்கே அண்ணன் பெரியம்மா பையன் அவங்க எல்லாம் கூப்பிட்டு போகணும் லாங் ட்ரிப்ல அவங்கக்கூட போகணும் அவங்கள நல்லா கூப்பிட்டு போய்ட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படி வீட்டுக்கு வந்துடணும் அப்படி ஆசைப்பட்றேன் வேற தா உன்னும் ஒரு குட்டி பாப்பா இருக்கா வைச்சான் அந்த பாப்பாவையும் கூப்பிட்டு போகணும் ஊருக்கு எங்கேயாச்சி இப்படி கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்துடணும் அது என்னது கோயில் வேற எங்கே அங்கே வந்து கோயம்புத்துர் போய்ட்டு ஈஷா கோயில் ஈஷாவுக்கு போய்ட்டு அப்புறம் அங்கே இருக்கிற கோயில் எதையாவது சுற்றிப்பார்த்துட்டு அங்கே ஃபேம்லியோடய போகணும் ஃபேம்லியோடய போய்ட்டு சுற்றிப்பாத்துட்டு இப்படி நல்லா வரணும் அடுத்து இந்த இந்த இதில் ஒரு சேயிங்கநால்லூருனு ஒரு ஊர் இருக்குது அது பக்கத்தில் அங்கே போய் அங்கே ஒரு கோயில் இருக்குது அங்கே போய் சுத்திப்பார்த்துட்டு அப்படி ஃபேம்லியோடய நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படி வரணும் அடுத்து இந்த ஒரு சென்னை போகணும் சென்னைக்கு போய்ட்டு சென்னை மெரினா பீச்சுக்கு போய்ட்டு அங்கே நல்லா லாங் ட்ரிப்பாக போய் சுத்திப்பார்த்துட்டு அங்கே நல்ல ஜாலியாக ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வச்சிட்டு அங்கே என்ஜாய் பண்ணிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் கூப்பிட்டு போகணும் அப்படிலாம் அடுத்து பக்கத்து வீட்டில ஒரு பாட்டி இருக்காங்க அவங்களை கூப்பிட்டு போகணும் அப்படி நல்லா சாப்பிட்ணும் நல்லா என்ஜாய் பண்ணணும் நல்ல ஜாலியாக போய்ட்டு வரணும் அப்படி தோணும் அடுத்து இங்கே ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்து போவோம் திருநெல்வேலிக்கு அங்கே ஒரு பூங்கா இருக்குது அங்கே ஒரு பூங்காவுக்கு போய்ட்டு அங்கே போய் சுத்திப்பார்த்துட்டு நல்லா ராட்லாம் பார்த்துட்டு சர்க்கஸ் அது இது பார்த்துட்டு அங்கே போய் சுத்திப்பார்த்துட்டு வரணும் அடுத்து வேற வேற இந்த உபரிக்கு போகணும் உபரிக்கு பைக்ல போகணும் எங்கள் வீட்டுக்காரங்கக்கூட அங்கே போய்ட்டு அவுங்க பைக்லயே போய்ட்டு பைக்லயே வந்துடணும் அங்கே ஒரு சர்ச் இருக்குது அங்கே போய் பீச்சுலாம் இருக்குது அங்கே கொஞ்சம் சுத்திப்பார்த்துட்டு அங்கேயும் போய்ட்டு அப்படி அங்கே ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அப்படின்னு நடந்து போய் அப்புறம் அங்கே ஒரு பீச்சுக்கு அங்கே அதில் இருந்து பைக் எனக்கு ஃபர்ஸ்ட் நான் ட்ராப் பண்ணிட்டு அதுலேயிருந்து நடந்து போய் பீச்சில் போய் நல்லா விளாண்டுட்டு அந்த சர்ச்சுக்கு போய்ட்டு அப்படி வீட்டுக்கு வந்துடணும் ரொம்ப இதைமேரி ரொம்ப ஆசைகள்லாம் இருக்குது அதெல்லாம் நிறைவேத்த முடியலை என்னைக்காச்சும் ஒரு நாள் போகணும் போய்ட்டு அப்படி வந்துடணும் எல்லாம் அடுத்து ஏதோ ஒரு வேளாங்கண்ணிக்கு போகணும் வேளாங்கண்ணிக்கு போய்ட்டு அங்கே ஒரு சர்ச் இருக்குது அங்கே போய்ட்டு அங்கே நல்ல ஜாலியாக சர்ச்ல போய் ஜெபம் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வரணும்